இன்றைய காலக்கட்டத்தில் வந்து குழந்தைங்க வந்து மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அதில் லூடோ இதுமாதிரி ஃப்ரீஃபயர் பப்ஜி இதுமாதிரி வராங்க விளையாடுறாங்க கிராமப்புறங்களில் வந்து கொஞ்சம் மொபைல் கம்மியாக இருக்கிறதுனால அதிகம் பேர் வீட்டில் இல்லாததுனால கொக்கோ இதெல்லாம் ரியலாகவே கிரவுண்டில் விளையாடுறாங்க கொக்கோ வாலிபால் த்ரோபால் இதுமாதிரி நம்ப ஸ்கூலில் என்னென்ன விளையாட்டு விளையாடுறமோ அதெல்லாம் நார்மலே நம்ப கிராமத்துல விளையாடுறாங்க